ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி நாலாயிரத்து அறநூத்தி ஐம்பத்து நாலு ஆறு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து முன்னூற்றி நாற்பத்து ஒம்பது ரெண்டு லட்சத்து நாற்பத்து ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது எட்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து நானூற்றி ஐம்பத்து நாலு மூணு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி முப்பத்து ரெண்டு